நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள இனம் மற்றும் குழு குழுக் மொழியியல் குழுக்கள் எவை அவை எப்படி இணைந்து வாழ்கின்றன இங்கே வந்து இனம் மற்றும் குழுக்கள் வந்து முன்ன இருந்ததுக்கு இப்போ தேவலாம் எப்படி சொல்லுறன்னா முன்னே இருந்த ஜெனரேஷன்னா ஜாதி இனம் இதெல்லாம் வந்து பிரிஞ்சு இருந்தாங்க இப்போ அந்த அளவுக்கு இல்லை இப்போ எல்லாரும் ஒண்ணுக்குள்ளே ஒன்னா தான் இருக்காங்க ஆனால் முன்ன பொறுத்தவரைக்கும் முன்ன பொறுத்தவரைக்கும் ஜாதி வந்து ஜாதி இனத்தால் பிரிஞ்சு ஒருத்தவங்க பார்க்குற வேலையை வச்சு அவங்கள வந்து பாகுபாடு பார்த்தாங்க அந்தமாதிரி இருக்கும்போது இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லை எதோ ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷனில் வந்து அதிக பேர் அந்தமாதிரி கிடையாது அதேமாதிரி பழங்குடியினர் பற்றி சொல்லனுன்னா பழங்குடியினர் எங்கள் ஊரில் வந்து பழங்குடியினர் கிடையாது நான் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனப்போ அங்கே ஒருத்தர் இருந்தார் அவர் எப்படின்னா ரொம்ப பழமையான ஆள்ன்னு தான் அங்கே சொல்லி பேசிக்கிட்டாங்க அவரை பற்றி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தா அவர் வந்து பானை செய்வார் வேறு விவசாயம் ரொம்ப பழைய பழைய பழைய வேலையை தான் அவர் செய்யுற அவர் வந்து அந்த இடத்துலையே அவர் வந்து அந்தமாதிரி வேலை பார்க்குறனாலையே அவர் தனியாக பிரிஞ்சு இருந்தார் அப்போ தான் தெரிஞ்சது பழமையாக பழங்குடியினரையும் பிரிச்சு தான் வச்சுருக்காங்க ஜாதி மற்றும் இனத்தால் வந்து இங்கே பிரிச்சு தான் இருக்கு மொழிகள் குழுக்கள்னால எல் மொழிகள் குழுக்கள்னால எல்லாம் ஒன்னா தான் இருக்காங்க எல்லாம் தமிழ்மொழி பேசுறாங்க அதனால எல்லாம் ஒன்னா தான் இருக்காங்க மற்றும் மற்ற விஷயத்தில் வந்து இவங்க ஜாதி மதம் இனம் இதனால பிரிஞ்சு இருக்காங்க முன்னே இருந்தது கூட இப்போ தேவலாம் ஏன்னா இப்போ வந்து அறிவு நாலேஜ் இதெலாம் வந்தனால முன்னாடி இருந்தவங்கள வந்து அவங்க எல்லாருக்கும் மாட்டு மூளை தான் அவங்களுக்கு அவங்க வந்து அந்தமாதிரி கிடையாது இப்போ வந்து இந்தமாதிரி இருக்கிறதுனால வந்து பசங்க வந்து பசங்க பொண்ணுங்க வந்து ஒன்னா இருக்காங்க படிக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அறிவு வளருது அதனால வந்து அவங்க வந்து இனம் மற்றும் மொழியினால் பிரிஞ்சு இல்லை ஜாதிங்கிற ஒன்று அவங்களுக்காக தோன்றலை ஆனால் இன்னமும் இருக்காங்க இந்தமாதிரி அப்படி இருந்தாலுமே அவங்க வந்து இனம் மற்றும் மொழியினால் வந்து பிரிஞ்சு இல்லை இது வந்து எங்கள் ஊரில் பழங்குடியினர்கள் இல்லை இல்லைனா நான் இன்னும் டீட்டைல்லாக பழங்குடியினரை பற்றி சொல்லியிருப்பேன் இருந்தாலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் மொழிகளும் மாறி வருகிறதா மாறுகிறதான்னு கேட்டுருக்கீங்க மொழி வந்து மாறலை மொழி வந்து முன்ன இருந்து தமிழ் மொழி தான் எங்கே பார்த்தாலும் இருந்துச்சு இப்போ இங்கிலீஷ்ஷு ஹிந்தின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் வந்து எப்போதுமே தமிழ் மாறாது இப்போ வந்து பழங்குடியினர் அவ்வளதா இல்லை இருந்து இருந்தா இன்னும் டீட்டைல்லாக சொல்லியிருப்பேன் ஆனா வந்து அனைத்தும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் பற்றி சொல்லணுன்னா அவங்களும் எப்படி சொல்லுறது இதுமாதிரி பிரிஞ்சு தான் எல்லாருமே இந்த காலத்தில் வந்து பிரிஞ்சு இல்லை அவ்வளளோ தான் முன்னே இருந்ததுக்கு இப்போ தேவலாம் அப்புறோம் வந்து மொழி வந்து எல்லாருமே ஒரே மொழி தான் பேசுறாங்க தமிழ் மொழி தான் பேசுறாங்க ஆனால் என்ன முன்ன இருந்ததுக்கு வந்து இப்போ வந்து தமிழ் மொழியே மாறியிருக்கு லேங்க்வேஜ்ஜே அதிகமாக மாறுது வடமொழி அவ்வளோதா யூஸ் பண்ணுறது இல்லை நிறைய இதை யூஸ் பண்ணுறது இல்லை ஆனால் இருந்தாலும் மாறி இருக்கு இருந்தாலும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் தேவலாம் முன்ன இருந்ததுக்கு ஆனால் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள இந்த முக்கிய இனம் மற்றும் மொழிகள்குழுகள்ல வந்து எவைன்னா அந்த மொழி மற்றும் இனம் மற்றும் குழுக்களை வந்து வெள்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க நிறைய பேர் இருந்தாலும் வந்து இனம் மற்றும் மொழிகள் குழுக்கள்லால் அவங்க வந்து பிரிஞ்சு தான் இருக்காங்க நிறைய விஷயத்துனால இருந்தாலுமே இ இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து ஒன்னா தான் இருக்காங்க முன்னாடிலாம் பொண்ணுங்க பசங்க பேசுனாலே ஒரு குற்றமாக பார்ப்பாங்க பொண்ணுங்களை வந்து தப்பாக பா இப்போ வந்து இப்போ முன்னேற்றம் வந்து இருக்கு நிறைய முன்னேற்றம் வந்து இருக்கு அதனால வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து நிறைய இது பிரிஞ்சு இருந்தாலுமே இப்போ தேவலாம் நிறைய பேர் ஒன்னாவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கோம்